எங்கள் கிராமத்தில் வந்து நிறைய பேர்த்தை பாம்பு வந்து கடிச்சிருக்குது அப்படி பாம்பு கடிச்சிவிட்டா ஒடனடியாக நம்ம செய்ய வேண்டிய முத காரியம் என்னன்னாக்கா அவங்களை உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படி நம்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகறதுக்கு நேர ஆயி போயிடுச்சின்னாக்க ஓஹ் தாமதம் பண்ணணுமாக்க அவங்க உயிருக்கு ஒவ்வொரு செகண்டும் ஆபத்து தான் அதனால என்ன செய்யணுன்னா உடனே பாம்பு கடித்த உடனே பாம்பை ஒரு பாம்பு தான் கடிச்சிடிச்சின்னு தெரிஞ்சன்னாக்க உடனே அவங்க அவங்களை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ப வந்து அவங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தறது தான் நல்லது ஏன நாங்கள் சேர்த்தனோமாத்தான் அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தா அவங்க உயிரை காப்பாற்ற முடியும் நம்ப பாம்பு தானே கடிச்சிருக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம்னு நினைச்சோம்னாக்கா அவங்களோட உயிருக்கு வந்து ஆபத்து அதனால் நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே யோசிக்காமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவர் அவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒசரம் பாம்பு கடிச்சதும் தெரிஞ்சு போச்சின்னாவே உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற வண்டியோ ஏதோ ஒன்று புடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் உடனே அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடணும்